எனக்கு சாதனைன்றது வந்து அவ்வளோவா இல் இல்லை எனக்கு சாதனை எப்போன்னால் நான் வந்து படிப்பெல்லாம் இல்லை எனக்கு படிப்பு விஷயத்தில் நான் சாதனை பண்ணேன்னு சொல்லிட முடியாது ஆனால் என் கல்யாண வாழ்க்கையில் நான் சாதனை பண்ணிட்டேன் எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க இருக்காங்க அது வந்து பெரிய சாதனை தான் எனக்கு நான் வந்து சின்ன ஃபேமிலி தான் பிறந்தவன் பிறந்தேன் இப்போது வந்து எனக்கு ஆண்டவன் வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி கொடுத்துருக்கான் எல்லாருமே எனக்கு சப்போட்டாக இருக்காங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அது வந்து பெரிய சாதனை தான் எனக்கு என் குழந்தைங்க முக்கியமாக என் குழந்தைங்க பற்றி நான் சொல்லணும் என் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்போ தான் எல்லா இதுவும் எனக்கு சாதனை ஆனமாதிரியே இருக்கும் குறிப்பாக என்னோடய பையன் வந்து இப்போதான் காலேஜ் போயிட்டுருக்கான் அவன் வந்து நல்லா ஆஃபீஸராக ஆகணும் என் பொண்ணு வந்து இப்போதான் அஞ்சாவது படிக்கிறாள் இப்போ என் பொண்ணு வந்து டாக்டராகணும் அந்தமாதிரியெல்லாம் எனக்கு கனவெல்லாம் இருக்குது அந்தமாதிரி ஆசையெல்லாம் இருக்குது அப்போ தான் எனக்கு எல்லா சாதனையும் முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் என் பசங்களுக்கு நல்லா வாழ்க்கை அமையணும் நல்லபடியாக அவங்க எல்லாம் செட்டிலாகணும் அந்தமாதிரி எனக்கு கனவெல்லாம் நிறைய இருக்குது சாதனை வந்து நான் வந்து குரான் படித்தேன் குரான் வந்து நான் சின்ன வயசில் நான் படிக்கல கல்யாணம் ஆன பிறகு நான் குரான் படிக்கணும் ஆ சொல்லிட்டு ரொம்ப இது ப ஆசைப்பட்டேன் அப்போது வந்து எனக்கு எல்லாரும் படிச்சிட்டுருந்தால் எனக்கு ஏக்கமாக இருக்கும் நாம்ப படிக்கலையேன்னு சொல்லிட்டு இப்போ நான் படித்திட்டேன் அல்ஹம்துலில்லா எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்குது எ எனக்கு வந்து இ இதெல்லாம் ரொம்ப பெரிய சாதனை தான் எனக்கு